ஆ யெஸ் சொல்லுங்கள் மேம் என்ன வேணும் உங்களுக்கு ஆ ஓகே சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் இன்னக்கு சண்டேங்கிறதுனால ஸ்பெஷல்ஸ் ஆஃபர் நிறையா இருக்குங்க மெனு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி இருக்கு மட்டன் ஃபிரைட் ரைஸ் இருக்கு வெஜ் ஃபிரைட் ரைஸ் இருக்கு வெஜ் நூடுல்ஸ் கூட இருக்குங்க மேம் ஆ மேம் கண்டிப்பாக மேம் இருக்கு ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ்குள்ளே நாங்கள் கண்டிப்பாக இதை ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் மேம் ஆ யெஸ் மேம் இது எல்லாமே இனிமே தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும் அதனால ஒன்று ப்ராப்ளம் இருக்காதுங்க மேம் டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ள நாங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுத்துட்றோங்க மேம் ஆ யெஸ் மேம் ஷோர் மேம் இன்னக்கு உங்களுக்கு சண்டேங்கிறதுனால உங்களுக்கு ஃபோர் பர்ஸன்ட் நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் மேம் உங்களுடைய ஆர்டர் நம்பர் வந்து த்ரீ செவன்ட்டி டூ நீங்கள் இன்னும் வேறு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணணுன்னா கூடம் இந்த நம்பர் கடைக்கு கால் பண்ணிவிட்டு இந்த நம்பர் உங்கள் ஆர்டர் நம்பர் சொன்னீங்கன்னா அவங்க ஆட் பண்ணிப்பாங்க மேம் அப்புறம் இன்னொரு ஆஃபர் இருக்கு மேம் இன்றைக்கு சண்டேங்கிறதுனால இன்னொரு ஆஃபர் வேறு இருக்கு ஜூஸ் டே ஆஃபர் ஒன்று போட்டுருக்கோம் நீங்கள் எதாவது ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணால் பை ஒன் கெட் ஒன் மேம் நீங்கள் எதாவது ஜூஸ் ஆர்டர் பண்ண விருப்பப்பட்றீங்களா மேம் ஆ யெஸ் மேம் ஆ இருக்குங்க மேம் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான ஜூஸ் வேணும் யெஸ் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஆ யெஸ் மேம் கண்டிப்பாக உங்கள் ஆர்டர் கூட சேர்த்து தான் நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் நீங்கள் இன்னும் வேறு எதாவது அவைளபுல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே சொல்லிவிட்டீங்க அப்படின்னா சொல்லிவிட்டு உங்கள் ஆர்டர் நம்பர் சொன்னீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அதையும் சேர்த்தே கு டெலிவரி பண்ணிருவோம் மேம் கேஷ் ஆன் டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரி தான் மேம் நீங்கள் வாங்கிட்டு அதற்கப்பறமா அமௌண்ட்டை கொடுக்கலாம் ஆ ஓகே மேம் வேறு எதாவது மேம் வேணுங்களா ஆ ஓகே மேம் ஆ தேங்க் யூ